எனக்கு விஜய்ன்னாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் படம்லாம் நான் வந்து ஃபஸ்ட்லேயே போய் பார்த்துருவேன் எங்கள் வீட்டுக்காரங்களை அழைச்சிட்டு போயிடுவேன் எங்கள் ஊர் வந்து கும்பகோணம் கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அங்கே வந்து விஜய் படன்னால் ஃபஸ்ட்டு போயிடுவோம் பார்க்குறதுக்கு உடனே பார்த்துட்டு அப்டேயே சாப்பிட்டுட்டு அப்டேயே வந்துடுவோம் அப்புறம் அன்றைக்கி நான் சுடிதார் போட்டுகிட்டு போனேன் எங்கள் பாப்பா வந்துச்சு எங்கள் பாப்பாவும் நானும் சேர்ந்துதான் போனோம் படம் பார்க்க நல்லாயிருந்துச்சு படம் விஜய் படம் விஜய் படம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் பாட்டுதான் பிடிக்கும் விஜய் படம்தான் பார்க்குவேன் வேறு எந்த படமும் பார்க்க மாட்டேன் நான் வந்து விஜய் ரசிகர் எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்டேயே பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்டேயே வந்தோம்

விஜய் படம் விஜய் பாட்டு விஜய் சாங்கு விஜய் படத்துலேயே எனக்கு பிடிச்ச படம் கில்லி இப்போ பிடிச்ச பாட்டு வந்து நான் ரெடிதான் வரவா அந்த பாட்டுலாம் பிடிக்கும் அப்புறம் நாங்கள் எல்லோரும் போனோம் படம் பார்க்க ஜாலியாக இருந்தது அப்டேயே ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் நல்லாயிருந்துது ஜாலியாகருந்துது அடுத்தது விஜய் படம் எப்போ வரப்போகுதுன்னு தெரில வந்தோனேதான் பார்க்க போகணும் ஃபஸ்ட்டு ஆளாகப்போயிடுவேன் பார்க்க எங்கள் வீட்டுக்காரவங்களை பிள்ளைங்களான் அழைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆளாகப்போயிடுவோம் ஆமா ம்